நாங்கள் வந்து இப்போது ஹோம் தேட்ரு வீட்லேயே நாங்கள் டிவி வாங்கிட்டோம் சினிமா தேட்டருக்கே போகிறதில்ல ஆனால் இப்போ அந்த டிவியை பார்க்கும்போதே நாங்கள் சினிமா தேட்டர்லேருந்து பாக்கிற மாதிரி தான் இருக்குது அவ்வளோ பெரிய டிவி தான் ஏன் படம் சிரியலாகட்டும் எதாகட்டும் எல்லாம் ஃபர்ஸ்ட்டுலாம் நாங்கள் கலைஞர் டிவி தான் வெச்சுட்டுருந்தோம் இப்போ ஒரு டிவி வாங்கிருக்கிறோம் எல்ஜி எல்ஜினு நினைக்கிறேன் அதான் வாங்கியிருக்கோம் இப்போ அதில் தான் பாத்துட்டுருக்கிறோம் நல்லா இருக்குது சினிமா தேட்டருக்கெல்லாம் போகிறதில்ல அதான் வீட்டில் இருக்கிறத பார்த்துட்டு வீட்டில் இருக்கிற வேலையை முடிச்சுட்டு வீட்லேயே அப்படியே